ஹலோ சொல்லுங்க சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் நீங்கள் ஆ சொல்லுங்கள் சார் ஆ பார்த்தேன் சார் எல்லாத்துலேயும் நல்ல மார்க் தான் சார் வாங்கியிருக்கான் என்ட்ட பாஸ்ஸுன்னு சொன்னான் சார் எஃப்பு போட்டுருக்கு ஆ

இல்லை சார் வீட்டில் வந்து படித்துக்கிட்டுதான் சார் இருப்பான் அப்படியா சார் நமக்கு படிக்கிறதுலாம் தெரியாது சார் ஒரு வேலை என்ட்ட வந்து காட்டினான் சார் ஆனால் பாஸ்ஸுன்னு தான் சார் சொன்னான் அப்புடிலாம் இல்லை சார் அனுப்பல சார் அப்படியா சார் ஆ சரிங்க நீங்கள் எடுக்குறிங்களா சார்

சரிங்க சார் அப்படின்னா நான் அனுப்பி விட்றேன் சார் ஆமாம் ஆமாம் சார் அனுப்பிவிட்றேன் எங்கே சார் நம்ம சொன்னால் கேட்கவே மாட்றான் சார் நம்ம சொன்னால் எதாவது அடித்தா அவங்க அம்மா வந்து சத்தம் போடுவாங்க அதனால் அப்படியா சார் ஆமாம் சார்

சேட்டை பண்ணால் அடிச்சிவிடுங்க சார் பார்த்துப்போம் நான் பார்த்துக்குறேன்

ஆ சரிங்க சார் டைரிலாம் காட்ட மாட்றான் சார் எங்கள்ட்ட

சரிங்க சார் அவங்க அம்மா ஓவராக செல்லம் கொடுக்குறாங்க சார் அதனால் அவன் இது பண்ணிட்டுருக்கான் சார் ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் சார்

சரிங்க சார் அனுப்பி விட்றேன் சார் ஆ ஆ சரிங்க சார் நீங்களும் கண்டித்து விடுங்க சார்

ஆ சரிங்க சார்